அண்ணா நான் ஆடர் பண்ணியிருந்தேன் நான் மஷ்ரூம் பிரியாணி ஒன்று ஆடர் பண்ணியிருந்தேன் அண்ணா இன்னும் வரவே இல்லை எனக்கு ஆப்பில் வந்து ஆஃப் அன் ஹவரில் டெலிவரி ஆகிடும்னு போட்ருந்துச்சு ஆமாம் நான் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் கால் பண்ணினேன் நீங்கள் அட்டன்ட் பண்ணவே இல்லை இதே நம்பருக்குதான் நான் கால் பண்ணினேன் ஆமாம் இல்லை நீங்கள் பிக் பண்ணவே இல்லை சரி ஓகே வந்துகிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சன் இப்போது ஒன் ஹவர் ஆச்சு இன்னுமுமே நீங்கள் ரீச் ஆகவே இல்லை ஆஃப் அன் ஹவர் போட்டிருந்து கரெக்டாக டபுள் டைம் ஆகிடுச்சி ஒன் ஹவர் ஆகியிருக்கு கரெக்டாக இன்னும் நீங்கள் வரவே இல்லை நாங்கள் சீக்கிரமாக வேணுன்கிறதுனால தானே ஆடர் பண்ணுறோம் இல்லைண்ணா இப்போது சாப்பிடணும் அப்படின்றதுனால தான் ஆடர் பிளேஸ் பண்ணுறோம் அப்போது ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னா நாங்களே சமைச்சி சாப்பிட்டுட்டு போயிருப்போமே இதுக்கு எதுக்கு நான் ஆடர் பண்ணிக்கிட்டு இவ்வளோ லேட்டாக ஆகும்ன்னு ஆல்ரெடி நாங்கள் ஆர்டர் பண்ணும்போது இவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு ஒன் ஹவர் எனக்கு காமித்துருந்துதுனா நான் அழகாக ஆடர் கேன்சல் பண்ணிவிட்டு போயிகிட்டேயிருப்பேன் நான் இப்போது ஆடர் பிளேஸ் பண்ணிகிட்டு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிகிட்டு இதுக்கு அப்புறம் நான் ஆடர் கேன்சல் பண்ணி அதுக்கப்புறம் சமைச்சி அப்புறம் சாப்பிட்டு இதுக்கு எதுக்கு நீங்கள் ஒரு ஆப் வச்சு மெயின்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்க வேஸ்ட்தானே இல்லை இல்லைண்ணா எனக்கு ரீசன் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுறீங்ளா ஏன் இப்போது இவ்வளோ டிலே ஆகுது ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கூட ரீசனபில்ன்னு நான் எடுத்துக்குவேன் ஏதோ டிராபிக்கில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னுட்டு நான் ஒத்துகிட்ருப்பேன் ஒன் ஹவர் ஆச்சு இன்னுமே நீங்கள் ரீச் ஆகவே இல்லை இப்போதான் வந்துடுறேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுறீங்க இப்போது எப்போ எவ்வளோதான் நே டைம் எடுக்கும் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் கரெக்டாக சொல்லுங்க எனக்கு இன்னும் டென் மினிட்ஸில் கரெக்டாக வந்துடுவீங்ளா அதுக்கு மேலே டிலே ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது ஓகே டென் மினிட்ஸில் வந்துடுங்க அப்படி பார்த்தோன்னா எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலேட்டாக தான் உங்களோட ஃபுட் வந்து நான் ரிசீவ் பண்ண போகிறேன் ஓகே வா நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தாலும் நான் அமௌண்ட் பே பண்ண மாட்டேன் அண்ணா நீங்கள் கரெக்ட் டைம் கொண்டு எனக்கு வந்து ஆஃப் அன் ஹார்னா ஆஃப் அன் ஹார்லியே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துடும்ன்னு கிடயாது அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கால் பிக் பண்ணி ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கணும் அதுவும் கிடயாது பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம்தான் கால் பிக் பண்ணுவீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும் ரெஸ்பான்சும் இல்லை எனக்கு ஃபுட்டும் கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ணலை அப்புறம் ஏன் நான் உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் நான் அமௌண்ட் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்போது எப்படி அண்ணா கொடுக்க முடியும் சொல்லுங்க சரி ஓகே இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் நான் எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஆச்சுன்னால் கண்டிப்பாக நான் அமௌண்ட் பே பண்ணவே மாட்டேன் டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டீங்ன்னால் அதுவும் அந்த அமௌண்ட் கொடுப்பேன் அதுக்கும் மேலேயும் டைம் எடுக்கும் அப்படினா ஆர்டரையும் கேன்சல் பண்ணிவிடுவேன் அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் நான் அப்போது வேறு ஏதாவது ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆமாம் நீங்கள் யோசித்துக்கோங்க டென் மினிட்ஸில் கரெக்டாக வந்துடுவீங்க தானே ஓகே அண்ணா சரி ஓகே நான் இன்னும் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன் நான் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன் ஓகே ஓகே இதுக்கப்புறம் வேறு யாருக்குமே பண்ணாதீங்க எனக்கும் பண்ணாதீங்க அப்படியே ஆடரை அந்த டைமில் எடுக்க முடியலைன்னா நீங்கள் எடுக்காதீங்க தயவு செஞ்சு ஓகே தேங்க்ஸ் ண்ணா ம்